எங்களோட கலாச்சாரத் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் லாங் ட்ரைவ் நிறைய ட்ரைவிங் போவாங்க எங்கள் ஊரில் அதை யாதுன்னா நிறைய சேதமாகுது இது மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது மாதிரி குடிச்சுட்டு நிறைய சேதம் உயிர் சேதம் விபத்தெலாம் நிறைய ஆகுது இதனால் நிறைய பிரச்சினை வர காரணத்துனால் நல்லா படித்து முன்னேற்கிறாங்க படித்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்து அதுக்கு போகிறதுனால நிறைய மக்கள் இதில் வெளியேற்றப்பட்கிறாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பளம் கிடைக்காம ஒரு இது நிறைய விபத்து ஆகுது அந்த ஒரு பயத்திலே நம்ம ஏன் இப்படி பண்ணணும் நல்லா படித்து நல்லா முன்னேகிறலான்னு ஒரு மெசேஜில் இந்த இது பண்ண ஆரம்பித்தாங்க அதனால்